நான் இப்போது ரீசண்டாக ஒரு சோஃபா வாங்கி இருந்தேன் அதோடைய கம்பெனி பிராண்ட் நேம் வந்து பூமா சோஃபா ஸோ என்னுடைய பழைய சோஃபா டேமேஜ் ஆனதுனால் நான் புதுசாக ஃப்ரீபெர் புதுசாக வாங்க போனேன் சரி ஃப்ரெண்ட் ஃப்ரீபெர் பண்ணதுனால் அவர் சொன்ன கடையில் தான் வாங்கினேன் பட் அது அவசரத்தில் வாங்கிட்டு வந்ததுனால் அதை அதை நான் மொத்தமாக டீடெயில்லாக பார்க்கல என்னென்னால் டிஃபால்ஸ் இருக்குதுனு ஸோ லேட்டராக நான் யூஸ் பண்ணும் போது தான் எனக்கு தெரிஞ்சுது ரொம்ப அன்கம்பர்டபிள்ளாக இருக்குது உட்கார்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அந்த தோல் எல்லாம் அந்த நூல் எல்லாம் வந்து வெளியில் வந்துட்டு இருக்குது அதே மாதிரி ரொம்ப கம்பர்டபிளா கம்பர்டபிளாக உட்கார முடியலை அங்கே அங்கே டேமேஜ் ஆகி இருக்குது அதை நான் சுத்தமாக நோட் பண்ணவே கிடையாது அதே மாதிரி கலரும் ரொம்ப அடிக்கிற கலராக இருக்குது எமெர்ஜென்சியில் வாங்குனதுனால் இந்த மாதிரியான பிரச்சினையா ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது